ஆடு மாடு வளக்கிறவங்கள ஆதரிக்கிறோம் அதுக்கு வெளிநாட்டுலேருந்து பல கம்பெனிகள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்தது அதில் சிறு விவசாயிகள் ஏதாவது ஆடு மாடு வளர்க்கும் போது ஆபத்து வருமா மக்களுக்கு அதுக்காக நல்லது வருமா சிறு விவசாயிகள்லாம் நாங்கள் ஆடு மாடு தான் வளக்கிறோம் அதனால் எந்த ஒரு பிரச்னை நோய் நொடி இல்லாம அது வராத அந்த கம்பெனி ஃப்ரெண்ட்ஸுங்க ஒத்துக்குமா அதனால் பல நோய்கள் வெளிநாட்டுலேருந்து வருது அதால இங்கேருக்க ஆடு மாடுகளுக்கு உடம்பு நோய் வராத மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கு என்னங்க ஐடியா பண்றதுலாம் வெளிநாட்டில் இந்த பொருள்லாம் ஸ்ட்ராங்காக இந்த ஆடு மாடு வளக்கிறதுக்கு தமிழ்நாட்டுலேயும் ஆடு மாடு வளக்கிறதுக்கு சிறு உதவிகள்லாம் பண்ணுறாங்க அது நன்மைக்கூடியா இருக்கும் நிலைக்கும் பாக்கிறோம் அதுக்காக ஒரு கோழி ஆடு அதையும் வெளிநாட்லேருந்து வருகிறது அதனால் ஒரு ஆடு மாடு வளக்கிறது ஒரு நன்மையை தருமான்னு எதிர் பாக்கிறேன் அதனால் ஏதோ உதவி பண்ணுற மாதிரி அமவுண்ட்டு பணம் கேக்கிறேன் உதவி பண்ணுவிங்களான்னு எதிர் பாக்கிறேன் அவ்வளோதான் என்ன பண்ணுறது